திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ளூர் வசதி போக்குவரத்து வசதி பார்த்தோம்னா அங்கே தமிழ் நாட்லேயே எந்தவொரு மாவட்டத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு உண்டு போக்குவரத்து துறையில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீ எந்த ஊருக்கு போனாலும் லோக்கல் சொல்லக்கூடிய அந்த டவுன் பஸ் அப்படின்றது வந்து பாத்தோம்னா முழுக்க முழுக்க அரசாங்க பேருந்தாக மட்டும்தான் இருக்கும் ஏதோ நூற்றில ஒன்று இல்லைனா ரெண்டு பேருந்து மட்டும்தான் தனியார் லோக்கலில் ரயில்வேஸ் ரயில்வேஸ் இல்லனா ஒரு பஸ் ஸ்டாண்ட் டு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் திருச்சி சிட்டிக்குள்ளாக மட்டும் நூற்றுக்கு பத்து பர்சண்டேஜ் மட்டும்தான் அரசாங்க பேருந்து மீதி தொண்ணூறு பர்சண்டேஜ் வந்து தனியார் பேருந்து வந்து உள்ளூர் போக்குவரத்தை பாதுகாத்துகுது பாக்குது ஸோ பிரைவேட்டில் வெளியூர் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் போறதில்லை லோக்கல் டிராவலிங் ஒரு லோக்கலில் ஒரு திருச்சிலயிருக்க ஒரு ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகணும்னா அதிகமாக அங்கே வந்து தனியார் பேருந்து வசதியிருக்கு இதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா முன்னால் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்த திருச்சியை சார்ந்த கே ஏ நேரு அவர்கள் அமைச்சராருந்த போது தன்னுடைய மாவட்டத்து மக்களுக்கு போக்குவரத்து வசதியை நான் அதிகமாக ஏற்படுத்தி தரணும் அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் அதிகமான தனியார் பேருந்துகளை வந்து மலிவான கட்டணத்தில் இன்னமும் அஞ்சு ரூபா பத்து ரூபா டிக்கெட்டில் வந்து லோக்கல் ஒரு பஸ் ஸ்டேஷன் டு இன்னொரு ஸ்டேஷனுக்கு போக முடியும்னா பஸ்ஸில் அது திருச்சியில் மட்டும்தான் போக முடியும் பிரைவேட் பஸ்ஸில் அஞ்சு ரூபா எட்ரூபா டிக்கெட்டில் இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப பயன் உள்ள ஒரு விஷயமா இருக்கு திருச்சியோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி வந்து தமிழ் நாட்டுடைய சென்ட்ரல் ஸோ திருச்சியிலேந்து எந்த ஊர் போனாலும் அதிக பட்சம் தமிழ் நாட்டுடைய எல்லைக்கு எந்த எல்லைக்கு போனாலும் ஆறு மணிநேரத்துலந்து ஏழு மணிநேரத்துல போயிடலாம் ஒரு சென்ட்ரல் தமிழ் நாட்டுக்கு ஒரு முக்கியமான சென்ட்ரல் பேருந்து வசதியும் சரி ரயில்வே வசதியும் சரி இப்போ அடுத்தது வந்து ஃபிளைட் வசதியும் சரி ஸோ மூன்று வழிகளிலேயும் நம்ம பயணிக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிலான ஒரு எடன்னு பார்த்தோம்னா அது திருச்சி திருச்சிக்கு பக்கத்தில் நிறைய முக்கியமான சுற்றுலாத்தளங்களும் நிறைய அமைஞ்சிருக்கு அந்த காலத்தில் கட்டின கல்லணை கட்டின கரிகாலன் கட்டின கல்லணை அப்புறம் தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் சோழன் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அதுக்கப்பறம் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் கோவில் திருச்சி உச்சிப்பிள்ளையார் ராக்போர்ட்டு ஏர்போட்டு இதுமாதிரி முக்கொம்பு காவிரியாறும் கொள்ளிடமும் பிரிகிற எடம் இதுமாதிரி நிறையா ஒரு முக்கியமான சுற்றுலா தளங்களும் திருச்சியை சுற்றி நறையருக்கு ஸோ நல்ல ஊர் போக்குவரத்து வசதி நல்லா இருக்கும் கூட்டம் நெரிசல் இல்லாமலிருக்குற ஒரு நல்ல ஊர் நன்றி வணக்கம்